ஆ காயத்ரி புக் பார்க்கா ஆ எனக்கு புக்ஸ் தேவைப்படுது என்ன புக்ஸ்ண்ணா உங்ககிட்ட இருக்குது எனக்கு ஸ்டோரி ரிலேட்டடாக புக்ஸ் வேணும் இப்போ ரீசென்ட்டாக வந்த பொன்னியின் செல்வன்

ஆ எவ்வளோ ரேட்டு எனக்கா எனக்கா எனக்கு ஒன்று போதும்

ஆ பொன்னியின் செல்வன் தான் வேணும் எவ்வளோ ரேட் ஆ காமிக்ஸ் புக்ஸ்ஸில் நேம் சொல்லுங்கள் ஏதாவது புக்ஸ் நேம் ஆ ஓகே

ஆ இப்போதைக்கு இது ஓகே ஆ ஒன் எயிட்டி சிக்ஸா ம் டிஸ்கவுண்ட் ஏதாவது ஓகே எப்படி டெலிவரி ஹா ஓகே ஆ கேஷ் ஆன் டெலிவரி தான் ஜிபேவா ஆமாம் ஆ ஓகே தேங்க் யூ